அப்பா அப்பா வேலை முடிஞ்சுச்சுங்களா என்னப்பா சொன்னேன் நேற்று தானேப்பா சொன்னேன் முப்பது மீட்டரு இன்றைக்குள்ள போட்டு முடிக்கணும் அப்படினு சொன்னேனா இல்லையா ஏன்பா முப்பது மீட்டரு தானேப்பா கொஞ்சம் எக்ஸ்டர்ன் பண்ணியாச்சும் டையம் எக்ஸ்டர்ன் பண்ணி போட வேண்டியது தானேப்பா இது பத்து மாசம் புராஜெக்ட்டு அதுக்குள்ளே முடிக்கணும் அதுக்குள்ளே முடிச்சாதான்ப்பா நான் அமௌண்ட் வாங்க முடியும் இல்லைனா சொல்லிருக்கலாமில்லப்பா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருந்தால் நான் இங்கே யாராவது மேலே ரூம் போட்டுட்டுருப்பாங்கல்ல அப்பா புரியுதுப்பா இப்போ லோடு சரியா இல்லைங்கிறீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல எங்கள் கிட்டேயும் சொல்லியிருந்தா நாங்கள் எதாவது சொல்லியிருப்பாங்கள்ல இப்போ என்னை மேலிடத்துலருந்து கேள்வி கேக்கிறாங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கனு என்னை கேள்வி கேக்கிறாங்கள்ல எப்டியாவது இன்னைக்குள்ளே முப்பது மீட்டரு போட்டுருங்கப்பா டையம் எக்ஸ்ட்ரான்னாலும் பரவாயில்ல இருக்கிறத வைச்சி எப்படியோ போடுங்கள் நாளைக்கு லோடு நாங்கள் அனுப்பி விடுகிறோம் வண்டி லிஸ்ட் அனுப்புங்கள் நாங்கள் அனுப்பிவிடுறோம் ஏன்பா ஒர்க்கர்ஸ் இல்லைனு இப்போ சொல்கிறிங்க ஃபஸ்ட்டே சொல்லிருக்கலாம்லப்பா காண்ட்ரெட் கொடுக்கும் போதே சொல்லியிருக்கலாமில்லீங்க சரிப்பா அந்த லிஸ்ட்டாச்சும் அனுப்புங்கள் அப்பதான என்னன்ன வேணும்னு அனுப்ப முடியும் இது பத்து மாசத்தில் முடிக்கணும்ப்பா சரிப்பா சரிப்பா அதான்ப்பா பார்த்து சீக்கிரம் முடிச்சுவிடுங்க சரிப்பா ஓகேப்பா ஓகேப்பா சரி